ஆ சொல்லும்மா வீட்டுக்கு வர சொல்லிருந்தீங்களே என்னம்மா பிரச்சின ஆ இருக்குதும்மா இருக்குதும்மா தெரியும் தெரியும் சொல்லும்மா

ஆ செஞ்சிடலாம்மா வாங்க வீட்டை பார்க்கலாம் வாங்க

ஆ வாங்கம்மா பார்க்கலாம் வாங்க வீட்டை பார்த்தா தான் சொல்ல முடியும் வீட்டை காமிங்க

ஆ ஆ ஆ அதாம்மா அதாம்மா அந்த சைடு இருக்க அந்த இடத்த வந்து இந்த ரூம்மோடையே சேர்த்து நம்ம சாமி ரூமா வச்சுக்கலாம் முன்னாடிருக்க இந்த ரூம்ம சாமி ரூம் வேணால் அது ஸ்டோர் ரூம்மா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சைடில் இருக்க இந்த செவுத்த எடுத்துவிட்டு அந்த இன்னொரு ஸ்டோர் ரூம் இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்து ஒரே ஹாலா வச்சுக்கலாம் அது சின்ன சின்ன ரூம்மா இருந்தால் நல்லா இருக்காது சேர்த்து ஒரே ஹாலா இருந்தாலும் கொஞ்சோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதான் ஆ அந்த மாதிரி வச்சுக்கலாம் பின்னாடி கொஞ்சோ இடம் இருக்குதுல்ல அதை வந்து நம்ம ஹால்லோட சேர்த்து சாமி ரூம்மா யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ரூம் மாதிரி கட்டி ஆ ஆமாம்மா ஆ அதெல்லாம் பண்ணிக்கலாம்மா நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் கேஷ் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அது நீங்கள் என்ன நிறைய ஐட்டம்ஸ் வாங்கணும் அதை ரெடி பண்ணுறதுக்கு அதாம்மா நீங்கள் அதுதான் அதான் நீங்கள் கேஷ் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் வாங்கி செஞ்சுத் தந்தடுறோம் ஆ ஆரம்பிச்சுட்லாம்மா நீங்கள்பார்த்து சொல்லுறதுல தான் இருக்குது ஆ ஓகேம்மா ஆரம்பிச்சிடலாம்